இப்போ உணவில் பார்த்திங்கன்னா சேர்ந்து சாப்பிடுறதுதான் மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ சேர்ந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் நிறையவே சாப்பிட்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஸோ ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ ஒரு ஃபேமிலியாகதான் போகிறோம் அந்த ஃபேமிலியோடு போகிறப்ப அங்கே எல்லோரையும் பார்க்குறோம் மீட் பண்ணுறோம் ஸோ லன்ச் வரப்போ எல்லோருமே சேர்ந்து சாப்பிடுறோம் அந்த சேர்ந்து சாப்பிடுறப்ப அந்த ஒரு ஒரு சந்தோஷம் வரதை நமக்கு இருக்கும் அதுமாரி வீட்டில் இருக்கிறப்ப நான் வந்து எல்லாரோடையும் சேர்ந்துதான் சாப்பிடுவேன் இன்று வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து மத்தியான சாப்பாடு சேர்ந்துதான் சாப்பிடுவோம் ஏன் நைட்டும் சரி ஸோ ஒரு வீட்டுக்கு ரிலேஷன் வந்தாங்கன்னால் அவங்கக்கூட சேர்ந்து சாப்பிடுறது தனி சந்தோஷமா இருக்கும் அந்த தனி சந்தோஷம் கிடைக்கிறது தான் நமக்கு வந்து அந்த சாப்பிடுற சந்தோஷத்த விட தனி சந்தோஷம் கிடைக்கிறது அது ஒரு பெரிய அற்புதமாக இருக்கும் அது ஒரு விசேஷமாகவும் இருக்கும் ஸோ விசேஷ வீட்டில் கிடைக்காதது நம்ம வீட்டில் கிடைக்கும் ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு குடும்பமாக இருக்காங்க அந்த குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுறது நமக்கு எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் நான் அது பல தடவை அனுபவிச்சிருக்கேன் இன்னும் சொல்ல போனால் நான் இப்போ வரலேயுமே சேர்ந்துதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதலாம் ஒரு உற்சாகத்தை தரும் ஸோ ஒரு வீட்டுக்கு ரிலேஷன் வந்தாங்கன்னால் அவங்கக் கூட சேர்ந்து சாப்பிடுறது அவங்கக் கூட ஷேர் பண்ணிக்கிறது விஷயத்த ஷேர் பண்றது ஸோ அவங்களுக்கு பிடிச்ச உணவை செஞ்சு பரிமாறுகிறது எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் டையத்தில் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது அவங்க வீட்லேருந்து நமக்கு வரது ஸோ எல்லாமே ஒரு இண்ட்ரஸ்டிங்காக இருக்கும் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா பிடிச்ச உணவை செஞ்சு தரதில் நமக்கு வந்து ஒரு எப்படி சாடிஸ்ஃபையாக இருக்கும் ஸோ அம்மாகிட்ட கேட்டு அம்மா எனக்கு இந்த உணவை பண்ணி கொடுங்க எனக்கு சேர்ந்து சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அந்த சொல்கிறது தனி விஷயம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நைட்டு சாப்பிடுறது ஒரு மேக்ஸிமம் இட்லி தோசைன் தான் சாப்பிடுவோம் வேறு எதாவது வெரைட்டியாக பண்ணி கொடுங்க நம்ம ஹோட்டலுக்கு போவோமா வீட்டிலயே பண்ணி சாப்பிடுறது வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸோடு சாப்பிடுறது அது ஒரு தனி சந்தோஷமா இருக்கும் இப்போ பூஜை விருந்து ஸோ ஒரு பூஜை விருந்துனால் அங்கே வந்து என்ன இருக்கும் சாமிக்கு படைக்கின்ற சாதம் இருக்கும் புளி சாதம் தயிர் சாதம் சக்கரை சாதம் அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்ப கொஞ்சம் இன்னும் ஜாலியாகவே இருக்கும் ஸோ அந்த சாதம்லாம் நமக்கு சாப்பிடுறப்ப இன்னும் வெரைட்டியாகவும் இருக்கும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லா இதுமே இருக்கும் ஸோ ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா வெரைட்டியாகவும் இருக்கும் நான் வெரைட்டியாகவும் இருக்கும் ஸோ அதலாம் சேர்ந்து சாப்பிடுறப்ப இன்னும் நமக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து இன்றைய வரைக்கும் சேர்ந்து சாப்பிடுறது எனக்கு இன்னும் இன்னும் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு ஃபேமலியில் சேர்ந்து சாப்பிடுறது மிகவும் நல்லது